இப்போ வந்துவிட்டு என்னன்னா உள்ளூர் மொழியில் நாங்கள் பார்க்குற ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அப்படின்னா என்னான்னா நிறைய பார்ப்போம் விஜய் டீவியில வந்துவிட்டு என்னன்னா சூப்பர் சிங்கர் அதெல்லாம் வந்துவிட்டு என்னன்னு வந்துவிட்டு நல்லா பார்ப்பேன் ஏன்னா வந்துவிட்டு என்னன்னா அதில் வந்துவிட்டு எல்லாருமே பாடுறவங்க என் என் எங்கெங்க வேணா இருப்பாங்க அவங்க வந்து பாடி அதுக்கப்பறம் வந்துவிட்டு அவங்களுக்கு வந்துவிட்டு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து இதெல்லாம் வந்துவிட்டு பண்ணுவாங்க இதெல்லாம் வந்துவிட்டு பார்க்குறதுக்கு வந்துவிட்டு ஒரு பொழுதுபோக்காகருக்கும் அவங்க பாடுறது அதுக்கப்பறம் வந்துவிட்டு அங்கே பண்ணுற ஃபன் ஆக்ட்டிவிட்டீஸ் இது எல்லாமே வந்துவிட்டு ஒரு நல்ல பொழுதுபோக்காகருக்கும் இதே வந்துவிட்டு வெளி மொழிகளில் வந்துட்டு நான் வந்துவிட்டு பார்க்குறது என்னன்னா கொரியன் வெப் சீரிஸ் வந்துவிட்டு என்னன்னா வந்துவிட்டு நான் பார்ப்பேன் அதில் வந்துவிட்டு என்ன அப்படின்னா அது மொத்தமாகவே வந்துவிட்டு ஒரு லவ் தீம் இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரிதான் வந்துவிட்டு என்னன்னா இருக்கும் ஆனால் வந்துவிட்டு என்னன்னா நம்ம இங்கே இருக்கிற அந்த உள்ளூர் மொழியை விட அது வந்துவிட்டு என்னன்னா ரொம்பவே வந்துவிட்டு என்னன்னா பிடிச்சிருக்கும் அது வந்துவிட்டு என்னன்னா ஒரு தடவை பார்த்தா மறுபடியும் மறுபடியும் வந்துவிட்டு பார்க்க தோணிக்கிட்டேருக்கும் அது வந்துவிட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாருக்கும் பிடீஎஸ் இது எல்லாமே நல்லாருக்கும் அவங்க பாடுற பாட்டு இது எல்லாமே வந்துட்டுன்னா கேட்குறதுக்கு வந்துவிட்டு அது ஒரு பொழுதுபோக்காகருக்கும் இது வந்துவிட்டு என்னன்னா வெளி மொழிகளில் வந்துவிட்டு நான் பார்க்குற ஒரு பொழுதுபோக்காக வந்துவிட்டு நான் கருதுகிறேன்